இன்று நா நவநாகரிக உ உலகில் மின்சாரம் என்பது மிகவும் ஒரு தே பா மிகவும் தே தேவைப்படும் ஒரு இதாக உள்ளது ஏ ஏனெனில் உலகம் முழுவதும் இன்று மின்சாரம் இல்லாத ஒரு நாடே இல்லை என்றே கூறலாம் அப் மின்சாரம் மிகவும் பல பல நேரம் பல பருவங்களில் உதாரணமாக வெயில்னால் வெயில் காலங்களில் மின்சாரவெட்டு இருந்தால் அது மிகவும் பாதிக்கப்படுவோம் பாதிக்கப்படும் தொழில்கள் மின் மின் மின் மின்சார மில் கடி கடினமாக மின்சாரம் இது மின்சாரம் மிகவும் பர ப பல் பருவங்களுக்கு பெ பரு ஏற் ஏற்ப உள்ளது வெயில் காலத்தில் ஏனென்றால் மெ மின்சாரம் மி வீட்டு உபயோகங்கள்க்காக இருந்தாலும் சரி தொழிற்சாலைகளுக்கா இருந்தாலும் சரியும் எதற்காக இது எல்லாத்திற்காகவும் மிகவும் முக்கியமான ஒன்று வெவ்வேறு ம மழைக்காலங்களில் மிகவும் அதுவும் அப்போது மிகவும் முக்கியமாக ஒன்றாகக் கருதப்படுகிறது ம மற்ற தனி மனித வாழ்க்கை என்பது மிகவும் பாதிக்கப்படுகிறது என்பது எனது கருத்தாகும் எத்தனை ம எத்தனை மணி நேரம் மின்சாரம் இருக்கிறது என்பதை விட எம் இருபது நான்கு ஒரு நாளுக்கு இருபத்து நான்கு மணி நேரம் என்றால் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரவெட்டு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது தான் எனது இது ஒரு விருப்பமாகும்